நான் வந்து ஒரு ரிப்போர்ட் சமிட் பண்ண வேண்டி இருந்தது ஒரு ப்ராஜெக்ட் பற்றின ரிப்போர்ட் அப்போது வந்துட்டு ஏதோ வந்து நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா கடைசி பேஜ்ஜில் முன்னாடியும் முன்னாடி எப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ஜில் பாதி கடைசி பேஜ்ஜில் பாதி அது மாதிரி கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி தெரியாமல் பிரிண்ட் பண்ணிவிட்டேன் பிரிண்ட் பண்ணும் போது கண்ட்டினியூவேஷனை மாற்றி மாற்றி பிரிண்ட் பண்ணிவிட்டேன் அப்படி பிரிண்ட் பண்ணிணது வந்து ரொம்ப குழப்பம் அதிகமாகிடுச்சு அதை வந்து திரும்ப பர்ஸ்ட்லேயிருந்து நான் வந்து பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு அது பண்ணுறதுன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் பார்த்து ஒழுங்காக பண்ணியிருந்தா பரவாயில்ல அது ஒரு தற்செயலாக ஒரு தப்பு நடந்துடுச்சு அப்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அது வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய மேனேஜர் ஹெட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மேட்டா தான் இங்கே ஒரு பிரச்சினை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்தது அதனால் நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எனக்கு மட்டும் இல்லை என் கூட வேலை செஞ்சவர்களுக்கும் நான் பண்ண தப்பால் பிரச்சினை ஆகிடுச்சு அவங்க கிட்டலாம் நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு ஆனால் பரவாயில்ல அவங்கலாம் எனக்கு அப்போது ஒத்துழைத்தாங்க பரவாயில்ல பரவாயில்ல பண்ணலாம் அவர்களும் திரும்ப அவங்க பண்ண வேலைய பண்ண வேண்டியதா இருந்துது பண்ணி அதுக்கப்புறமேட்டு திரும்ப பஸ்ட்லேயிருந்து நாங்கள் அதை வந்து கரெக்ட்டாக அரேஞ்ச் பண்ணி அந்த அந்த வாட்டி கரெக்டாக பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம்